ஒரு நாளில் உணவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுறாங்க சரிவிகித உணவு எப்படி நல்லா ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது உங்களுக்கு வந்து நல்லா தரமான காய்கறிகள் அரிசி தானியங்கள் கிடைக்குதா கண்டிப்பாக கிடைக்குது எங்களுக்கு தேவையான காய்கறிகள் அரிசி பழ வகைகள் எல்லாமே நாங்கள் வா நாங்க சுற்றி உள்ள கிராமத்துலையே கிடக்கிது அப்படி இல்லைனாலும் நகர்புறத்தில் போய் நாங்கள் வாங்கிக்கிவோம் அதில் வந்து எந்தவொரு உரமும் ஒரு செயற்கை உரம் கலக்காத இயற்கை உரம் கலந்ததாக தான் எங்களுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க எங்களோட காய்கறி எல்லாமே எங்க உணவில் நல்லப்படியாக ஆரோக்கியமாக நாங்கள் சாப்பிட்றத்துக்கு எங்களுக்கு உதவுது அதனால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாங்கள் நல்லபடியாக திடமா வாழ்றோம் வாழ்க்கையில் அரிசி எல்லாம் நாங்கள் வந்து உரம் அதிகம் போடாத அரிசியாக பார்த்துதான் நாங்கள் அரிசி கடையில் வாங்குவோம் தானியலாம் கம்பு கேழ்வரகு இது எல்லாமே அதிகம் எங்கள் சைட்டில் தமிழ்நாட்டில் நிறையா கிடைக்கும் அதுவும் எங்கள் ஊர் சைட் எல்லாம் நிறையா வேணுங்குற தானியலாம் கிடைக்கும் அதை வாங்கி தான் இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் இருந்தாங்கனா இந்தமாதிரி தானிய வகையெல்லாம் நாங்கள் அதிகமாக செஞ்சு கொடுப்போம் அந்த கூழ் காய்ச்சி கொடுப்போம் அப்புறம் வந்து கோதுமை ரவை செஞ்சு கொடுப்போம் அப்புறம் ராகியில் வந்து இட்லி செஞ்சு கொடுப்போம் கேழ்வரகு மாவில் இட்லி உப்மா ரவை அப்புறம் கஞ்சி இந்தமாதிரி கூழு அது எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுனாலதான் எங்கள் வீட்டில் இருக்க மக்கள்கள் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நல்லபடியாக வாழ்றாங்க அதனால்தான் அந்த பழமொழியே எங்களுக்கு பொருந்துன மாதிரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்னு எங்களுக்காகவே பொருந்தின மாதிரியே இருக்கும் அதனால அரிசி தானியம் காய்கறிகள் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை சராசரி நாங்கள் உணவில் சராசரி டெய்லியும் ஒரு முட்டையை சேர்த்துக்குவோம் அதனால எங்களுக்கு போதுமான எனர்ஜி சத்து எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது எங்களோட ஆரோக்கியத்திற்கும் உதவுது நாங்கள் சுத்தமாகவும் இருக்கிறனால நல்ல உணவுகளும் நாங்கள் எடுத்துக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாங்கள் சுகமாக வாழ்கிறோம்